ஜேனிக்கா ஹோட்டலா நான் வந்து புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற அபிராமி ரூம்ஸ்சில் மேலே த்ரீ நாட் ஃபோரில் தங்கியிருக்கேன் தேர்ட் ஃப்ளோரில் எங்களுக்கு வந்து ரெண்டு ப்ளேட்டு வெஜிடபிள் பிரியாணியும் வெஜிடபிள் கட்லட்டு ஒரு ஆறும் வேணும்

ஆ அது ஒரு ஆறு கொண்டு வாங்க புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் மேடம் மேலே வந்து ஆரோ அந்த புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே இருக்கில்ல மேடம் ம் ஆமாம் அங்கே தான் மேலே வந்து தேர்ட் ஃப்ளோரில் வந்து த்ரீ நாட் ஃபோர் ரூம்பு

வேறு என்ன உங்கள் க உங்கள் ஹோட்டலில் வேறு எதுவும் ஸ்பெசல் இருக்கா

பன்னீர் டிக்கா மசாலா வந்து கொண்டு வாங்க ம் எல்லாமே சு எல்லாமே சுத்தமாக ப்யூர் வெஜ்ஜி தானே மேடம்

ஆ சரிங்க மேம் எங்களுக்கு கொண்டு வாங்க அதை மட்டும் ஆ பரவாயில்ல ஆனால் வந்து கொஞ்சம் சூடாக கொண்டு வாங்க

இப்போ நாங்கள் பண்ணியிருக்கறதுக்கு எவ்வளோ மேடம் வருது இப்போ நான் பண்ணியிருக்கறதுக்கு அப்படியா மேடம் சரி அதோடு ஒரு லெமன் ஜூஸ் ஒன்று கொண்டு வாங்க மேடம் இல்லை மேடம் லெமன் ஜூஸ் மட்டும் ரெண்டு கொண்டு வாங்க போதும் ஐந்நூறுரூவாய்க்கு மேலே வந்துடுச்சுல்ல ஆ ம் சரிங்க மேடம் வேறு எதுவும் வேணாம் மேடம் ஆ த நன்றி மேடம்